ஹலோ ஆ நான் வந்து வெளியூர்லேருந்து வந்தேன் பஸ்ஸு வந்து நான் ஏதோ ஒரு சிந்தனையில் பஸ்ஸு மாறி வந்துட்டேன் நான் வந்து காட்டுப்பாளையம் சென்னையிலேருந்து வந்தேன் ஆ இப்போ நான் வந்து சென்னைக்கு போகணும் காட்டுப்பாளையத்துலேருந்து அப்படிங்களா சரி நான் ஏதோ ஒரு சிந்தனையில் வந்துவிட்டேன் வந்துட்டேன் கண்டெக்ட்ரு அதான் எப்டியாவது எனக்கு எனக்கு அதுவும் நான் அன்டைமில் வந்திருக்கேன் ஏதாவது பஸ்ஸை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணீங்கனா நான் வந்து மாறி போய்ப்பேன் சென்னைக்கு இப்போ பேசுங்கள் நான் வந்து எக்ஸ்ட்டா அமௌண்ட்டு கூட கொடுத்துட்றேன் அவர்ட்ட சொல்லி பாருங்கள் இது ரொம்ப அன்டைமாக இருக்குது ஆ ஆ ஓகே ஆ கேளுங்கள் கேட்டு எதாயிருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்கள் எனக்கு எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனு அந்த அந்த அந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு சீக்கிரம் போகணும் ஒரு மூணு மணிக்குள்ளே போகணும் பார்த்து அரேஞ்ச் பண்ணீங்கனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே சார் அதல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதல்லாம் எடுத்துக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ ஆ ஓகே ஓகே நான் அங்கேயிருந்து கூட மாரிறிக் கூட போய்ப்பேன் எனக்கு வந்து இப்போதைக்கி பஸ் வேணும் இங்கே வந்து பஸ்ஸு எதுவும் நிற்காது அதனால் உங்கக்கிட்டே சொல்கிறேன் நான்

இது லக்கேஜெல்லாம் இல்லை ஒன்று பேக் மட்டும் தான் இருக்குது அதல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து பஸ்ஸு மட்டும் அரேஞ்ச் பண்ணால் போதும் ஓகே ஓகே ஓகே ஓகே

ஓகே சார் ஆ ஓகே ஆ சரி ஓகே அந்தமாரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு அரேஞ்ச் பண்ணாலே எனக்கு போதும் ஓகே ஆ தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ